ஒரு தாவரத்திலேருந்து நிறையா தாவரத்தை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து நிறையா டெக்னிக் வந்திருக்கு இருக்குது அதில் நாங்கள் என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்றோம்னா கட்டிங் கிராஃப்டிங் இந்தமாதிரி டெக்னிக்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ கிராஃப்டிங் அப்படின்னா என்ன ஒரு ப்ளாண்ட் ஒரு ப்ளாண்ட் இருக்குதுன்னா அதில் வர சைட் ப்ராஞ்ச் இருக்கும்ல அதில் பார்த்திங்கனா ஒரு சின்னக் கீறல்மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மண் அதுக்குள்ள உரம் அதெல்லாம் கலந்து அதில் அப்படியே ஒட்டவச்சமாதிரி வச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே பாத்திங்கனா பாலிதீன் டிராப்ட் போ பண்ணிக்கிறோம் நல்லா டைட்டாக கட்டினப்பிறகு பார்த்திங்கனா ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனா அதுலேருந்து வந்து வேர் வந்து முளச்சிருக்கும் அந்த வேர் முளச்சதை என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற லீஃப்லாம் லீஃப்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வெறும் குச்சி மட்டும் என்ன பண்ணுறாங்கனா மண்ல வந்து நட்டுவச்சிர்ணும் நட்னத்துக்கப்பறம் பார்த்திங்கனா அதுலேருந்து வந்து ப்ளாண்ட்டு வந்து நல்லா வந்து க்ரோவ் ஆகும் அதுக்கப்பறம் பார்த்திங்கனா கட்டிங் அந்தக் கட்டிங் அது எந்தமாதிரி ஒரு டெக்னிக் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ப்ளாண்ட் இருக்குது அப்படின்னா அதிலருக்க இப்போ வர வரக்கூடிய சைட்ல வரக்கூடிய கிளைய மட்டும் என்ன பண்ணுறாங்கனா கட் பண்ணி எப்பவும்போல் மண்ல வந்து வச்சிடுறது இதுவந்து கட்டிங் அந்தமாதிரி டெக்னிக் சொல்கிறாங்க இந்தமாதிரி நிறையா டெக்னிக் வந்து இருக்குது அந்தமாதிரிலாம் செஞ்சம்னால் ப்ளாண்ட்டோட க்ரோத்தை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் இந்த இந்தமாதிரி பண்ணும்போது ஒரு ப்ளாண்ட்லேருந்து நிறையா ப்ளாண்ட்டை வந்து நம்ம வந்து வள வளர்க்க வைக்கலாம்